பெண்களெனு பார்த்தாக்கா வேலைக்கு காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திரிக்கோணும் குழந்தை குட்டிகளை ஸ்கூலுக்கு போகிறக் குளிக்க குளிச்சுரோணும் சமைக்கணும் வீட்டுக்காரருக்கு டீ காப்பி ஆறு மணிக்கு வேலைக்கு போகிறக்குள்ள வெச்சு கொடுக்கோணும் அவங்களும் வந்து அந்த டைமுக்கு எட்டு மணிக்குள்ளே பசங்கக்கூடேயே ஸ்கூலுக்கு வேனை ஏற்றி விட்டு துணியெல்லாம் துவைச்சி போட்டு ஆஃபிஸ் கிளம்போணும் அங்கே போய் ஆயிரத்தெட்டு பிரச்சின அங்கே பெண்களுக்கு வந்து அதையும் சமாளித்து சாயந்திரம் வந்தாக்கால் மதியம் சமைக்கணும் குழந்தைகள பார்க்கோணும் பாசமாக பேசணும் வீட்டு அப்பா அம்மா மாமனா மாமனார் மாமியார் அவங்களும் சந்திக்கணும் சவால்னால் பெரிய சவால் ஆனால் திறமையாக சமாளிக்கிறாங்க பாதுகாப்புன்னு கேட்கறபோது ஒரு பக்கம் ஒரு சில ஏரியாவில் பாதுகாப்பு நல்லா இருக்குது ஒரு சில ஏரியாவில் பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது ஆனால் எல்லா பெண்களுக்கும் எல்லா பாதுகா இடத்துலியும் பாதுகாப்பு கொடுக்கோணுங்கிறது யார்னாலேயும் முடியாது பெண்களாக பாதுகாத்துட்டு அவங்களை திறமையில் பாதுகாத்துகிட்டு வேலை வெட்டிக்கு போய்விட்டு ஆபிஸ்ஸுன்னு போனாக்கால் அங்கே எத்தனையோ மேனேஜரு அவங்க இவங்க கேள்வி கேட்பாங்க அசிங்கமாக திட்டுவாங்க அந்த டென்ஷனையெல்லாம் வந்து வீட்டில் காட்ட மாட்டாங்க அதையே சமாளிக்கிறது அவங்க பெரிய சவால் அதுவே ரொம்ப திறமை எத்தனையோ நடந்தாலும் வீட்டில் வந்து சொல்வது இல்லை அப்போது பாதுகாப்புங்கிறது வந்து அங்கேயும் இல்லை அது அவங்களுக்கு அவங்களுக்குடிய பாதுகாப்புன்னு வீட்டுக்கு வந்து கணவன் மாமனார் மாமியாரை சந்தோஷமாக பேசி பழகி அவங்க மன அழுத்திலே போட்டு அவங்களுக்குள்ளையே ஒரு பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்தி வெச்சுருக்கறாங்க அப்போது அந்த கல்வி அப்படிங்கிறபோது இன்றைக்கி சரி சமமாக படிக்கிறாங்க ஆண்களுக்கு பெண்கள் ஆண்களை விட பெண்கள் இன்றைக்கி படிப்பில் கல்வியிலே அதிகமாக இருக்கிறாங்க ஒரு டிகிரி அவங்க ஆம்பள் பசங்களை விட பிள்ளைங்க தான் அதிக டிகிரி படிக்கிறாங்க படிப்புனால் பிள்ளையோளுக்கு ஃபர்ஸ்ட்டு எந்த ஒரு இருந்தாலும் படிப்பில் முக்கியத்துவம் கவுர்மெண்ட்டிலே பெண்களுக்கு நல்ல ஒரு படிப்பு வழங்கிறாங்க அதனால படிச்சுக்கிறாங்க ஆனால் அதை தப்பு சொல்ல முடியாது